ஆ சொல்லுங்கள் மேம் ஃபர்ஸ்ட்டு உங்கள் நேம் சொல்லுங்கள் ஓகே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஓகே என்னக்கு ஓகே கை தானே ஃபிராக்சர் வேறு ஏதாச்சும் வலிக்குதா பேக் சைட் போன் அதாவது அது வேறு எங்கேயாச்சும் ஓகே ஜெஸ்ட் இது ஃபிராக்சர் தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் விழுந்த எஃபெக்ட்னால் சைடு எங்கேயாச்சும் வலிக்கும் வேறு எங்கே எதுவும் பிரச்சன இல்லைல ஓகே நீங்கள் வந்து ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்கீங்களா ஆ ஓகே நீங்க ஈவினிங் வாங்க உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா டோஸ் போட்டுவிட்டு உங்களுக்கு வேறு ஒரு பிரிஸப்சன் மாற்றி தரேன் ஆ அது வரைக்கும் நீங்கள் நான் மே ப்ரீவியஸ் முன்னாடி கொடுத்தேனே ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நீங்கள் நேரில் வந்து என்ன கன்சல்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ